இப்போது வந்து விவசாயத்தில் வந்து இப்போது பரவாயில்லை மோடி ஐயா திட்டத்தில் வந்து நான் வந்து நாலு மாதத்துக்கு ஒருவாட்டி ரெண்டாயிரரூபா வாங்கின்னுக்கிறோம் அது வந்து ரெண்டாயிரரூபா வாங்குகிறோம் ஆமாம் அது நாலு மாதமா அதுதான் வருஷத்துக்கு ஆறாயிரம் அது வாங்கின்னுக்குறோம் அதில்லாம பயிர் கடன் வருது பயிர்கடன் வந்து நாங்கள் கூட்டுறவு பேங்கில் வாங்குகிறோம் பயிர்க்கடன் இப்போ வாங்கியிருக்கோம் ஆறு மாதத்துக்கு ஒருவாட்டி எங்களுக்கு வட்டி இல்லாத கடன் ஆறு மாதத்து முடிஞ்சவொடன்னே போய் கட்டிடணும் திரும்ப வாங்கிக்கணும் திரும்ப வேணும்னா வாங்கிக்க வேண்டியதுதான் அதுதான் அது ஒரு சிறப்பான திட்டம் தான் விவசாயத்தை பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கி இருக்கிறத்துக்கு மேலும் வந்து எங்களுக்கு இந்த மழை கிழை வந்த நேரத்துக்கு அடிச்சுன்னு போயிடுது ஒரு ஒரு நேரம் காய்ச்சல் வந்தால் சுத்தமாக காய்ஞ்சிடுது இதுதான் விவசாயத்தை பொறுத்தவரைக்கும் பயிர்னு வச்சால் பயிர் வந்து எல்லா பயிரும் நல்லா வந்துட்டால் விவசாயம் வந்து எல்லா விவசாயி தான் நல்லா தான் இருப்பாங்க விவசாயம் பொறுத்த வரைக்கும் மழை வர்ற நேரத்திலையும் பிரச்சனை ஆயிடுது மழை அதிகமாக வந்தாலும் பிரச்சனை ஆயிடுது மழை இல்லைன்னாலும் பிரச்சனை பயிருக்கு வந்து பூச்சியும் தொல்லை அதையும் பார்க்கணும் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு ஒரு நேரம் இன்சூரன்ஸ் கட்டச் சொல்லியிருக்காங்க அந்த இன்சூரன்ஸு கட்டிடறோம் இன்சூரன்ஸ் கட்டிறவொன்னே இப்போது வந்து ஒரு மாவட்டத்து லெவலில் வந்து இன்சூரன்ஸெலாம் கணக்கு பண்ணிணாங்கன்னா மாவட்ட லெவலில் கணக்கு பண்ணுவாங்க மாவட்ட லெவலில் கணக்கு இந்த மாவட்டத்தில் எத்தன இடம் இதுவாச்சா அப்படின்ற மட்டும்தான் பார்க்குறாங்க ஆனால் நம்பளுக்கு வந்து அழிவாகிறது அவங்க பார்க்கமாட்டாங்க இந்த மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் பாதி சேதாரம் ஆச்சுன்னா ஐம்பது சதவீதம் சேதாரம் ஆச்சா அந்த மாவட்டத்தை முழுக்கும் பார்த்துட்டு அதை சேதாரம் ஆச்சுன்னால் தான் அந்த இன்சூரன்ஸ் க்ளியர் பண்ணுவாங்க அப்படி இல்லேன்னா வரவங்களுக்கு எங்களுக்கு விவசாயிக்கு வராது அது இன்சூரன்ஸ்லாம் கட்டி கட்டி வீணா அப்படியே போக வேண்டியதுதான் ஆனால் அந்த வந்து எழுபது சதவீதம் வருதா அவங்களுக்கு என்ன கணக்கு வருதோ அந்த மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் அப்படித்தான் கணக்கு பண்ணுவேன் மாவட்டத்தில் எங்களுக்கு வந்து ஒரு கிராமம் மட்டும் வீணாக போயிடும் அதெலாம் வந்து அவங்களுக்கு கணக்கு வராது அந்த கிராமம் வீணாக போயிடுதும் கணக்கு வராது விவசாயியை பொறுத்தவரைக்கும் அதுமேரி பார்க்கணும் ஒரு சில திட்டங்களெலாம் ஒரு சில விஏஓக்கள் அவங்க தான் முக்கியமாக வந்து அதெல்லாம் பா சரி பண்ணி இது இப்படி நடந்துச்சுன்னு அவங்க சொன்னால்தான் தெரியுமாங்காட்டி நாங்கள் சொன்னால் அப்படியே சொல்லிக்கின்னு தான் கெடைக்கணும் முக்கியமாக அரசு நடவடிக்கை எடுக்கிறது வந்து என்னான்னக்கா அது வந்து பார்க்கறது மாவட்டம் வாரியாக தான் பார்க்க முடியும் அவங்களால அதை சொல்றது உள்நோக்கு திட்டத்தால் சொல்றதுனால் இந்த கிராமசபை நிர்வாகி தான் சொல்லணும் அதை அதை வந்து அவங்க வந்து கரெட்டாக சொல்லிட்டாங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை இப்படிதான் நடந்துச்சு இப்படிதான் போயிருக்குது உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உண்மையிலே இருக்கிறத சொல்லிட்டா எங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை வராது எதிர்பார்ப்புன்றது அவ்வளோதான் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் எவ்வளோ வந்து மானியம் கொடுத்து எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிணா தான் விவசாயி தான் நாட்டின் முதுகெலும்பு அதோடு வந்து காசு நீ எவ்வளோ சம்பாதிச்சாலும் காசு வச்சு சாப்பிட முடியாது விவசாயத்தை வச்சு அவங்க வந்து சோறு கொடுத்தா தான் சாப்பிட முடியும் அதுக்கேற்ற பலனை விவரத்தை வந்து அரசு வந்து பொறுப்பேற்று செஞ்சால் ஒழிய விவசாயம் நிலைக்கும் விவசாயம் நல்லாயிருக்கும் இன்னும் அவ்வளோதான் இல்லைன்னா உக்கார்ந்து எல்லாம் ப்ளாட் போட்டு விற்றுட்டு போயிடுவான் இன்றைக்கி விற்றுட்டு பணத்தை எடுத்துன்னு போய் சாப்பிட்டு பத்து நாள் உக்கார்ந்திருக்கலாம்னு பார்க்குறாங்க அந்த நெலமை தான் விவசாயியை பொறுத்தவரைக்கும் எவ்வளோ நீ வந்து சம்பாதிச்சாலும் சாப்பாட்டுக்கு வந்து வழி வேணும்னால் விவசாயி தான் முக்கியம் விவசாயிக்கு எவ்வளோ முக்கியத்துவம் அரசால் கொடுக்க முடியுமோ மாநில அரசாலும் மத்திய அரசாலும் எவ்வளோ விவசாயிக்கு நன்மை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நன்மை செய்தால் ஒல் மட்டும் விவசாயம் காக்க முடியும் அதுதான் என்னுடைய உண்மையான வேண்டுகோள்